நம்ம வந்து நீச்சல் கற்றுக்கும் போது நிறைய மனதைரியம் வேணும் ஏன்னால் வந்து நம்ம நீச்சல் கற்றுக்கும் போது பயமாக் தான் இருக்கும் திடீர்னு வந்து உள்ளே போயிட்டோம்னால் என்ன பண்ணுறது அப்படின்ற பயம் அதுக்காக வந்து பார்த்திங்கனா நீச்சல் தெரிஞ்சவங்களை வந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு தான் நம்ம நீச்சலே கற்றுக்கணும் சப்போஸ் அப்படி இல்லைன்னா சேஃப்ட்டிக்கு வந்து நம்ப இடுப்பில் வந்து ஒரு பிளாஸ்டிக் கேன் இல்லைன்னா ட்யூப்பு இந்த மாதிரி ஒரு சில பொருட்களை கட்டிக்கிட்டு வந்து நம்ம நீச்சல் கற்றுக்குணும் ரெண்டாவது பார்த்தீங்கனா நீச்சல் கற்றுக்கறவங்களுக்கு வந்து நிறைய மனதைரியம் வேணும் இல்லைன்னா பயந்தவங்கனால் நீச்சல் வந்து கற்றுக்கவே முடியாது ரொம்ப லேட்டாகும் நீச்சல் கற்றுக்கறதுக்கு ரொம்ப தைரியம் முக்கியம் அவசியமான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கனா தைரியமாக இருந்தால் மட்டும்தான் நீச்சல் வந்து கற்றுக்க முடியும் அதே மாதிரி முன்னாடி நீச்சல் அடிச்சு கற்றுக்கிட்டவங்களாட்ட வந்து நிறையா வந்து விஷயங்கள கேட்டு தெரிஞ்சுக்குணும் எப்படி நீச்சல் அடிக்கணும் எந்த முறையில் அடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது ஐ இன்னொருத்தவர் நீச்சல் அடிக்கும் போது அதை நல்லா கவனிச்சோம்னா நமக்கு வந்து கற்றுக்கறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கனா ஒவ்வொரு நாளும் வந்து அதை வந்து கற்றுக்கணும் டெய்லியும் போய் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்க முடியும் ஒரே நாளில் கற்றுக்க முடியாது ரொம்ப பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் நீச்சல் கற்றுக்கணும் நல்ல முறையில் வந்து நீச்சல் கற்றுக்கணும் அப்படின்னா வந்து டெய்லியும் வந்து அதற்காக வந்து பயிற்சி எடுக்கணும் முதலில் நீச்சல் கற்றுக்கறதுக்கு வந்து பார்த்திங்கனா பயிற்சி ரொம்ப அவசியம் ரெண்டாவது வந்து சேஃப்ட்டி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து சேஃப்ட்டி சேஃப்ட்டி இருந்தால் மட்டும்தான் பயப்படாமல் நம்மளால் வந்து நீச்சல் கற்றுக்க முடியும்